இந்தியாவில் போக்குவரத்து வசதி நல்லா தான் இருக்கு ஆல்மோஸ்ட்டு ப்ராப்ளம் இப்போல்லா கம்மியாக தான் இருக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் கார்ருக்கறதினால நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது கம்மி தான் பஸ்ஸு இப்போது எங்கள் ஊர் எங்கள் ஸ்டேட்டில் வந்து சிஎம் புதுசாக வந்திருக்காங்க எம் கே மு க ஸ்டாலின் அவங்க வந்ததிலருந்து நியூ பஸ்ஸஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃப்ரீ பஸ்ஸஸ் ஃபார் லேடிஸ் இப்போது புதுசாக அந்த மாதிரி அனௌஸ் பண்ணிருக்கிறதுனால நிறைய பேர் வந்து வெளியே டிக்கட் கொடுத்து போகாமல் பிரைவேட் பஸ்ஸில் போகாமல் கவர்மெண்ட் பஸ் கவர்மெண்ட் பஸ்ஸிலே போய்ட்டு வந்திடுறாங்க அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு ஒரு நல்ல கிஃப்டா கிஃப்டாக இருக்கு எங்களுக்கு போய்ட்டு ஈஸியாக வந்துடலாம் இப்போ நினைக்கிறப்ப போய்ட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டுலாம் அப்படியில்ல எப்போது டைமிங்க்கு தான் பஸ் இருக்கும் ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை எப்போ நெனைச்சாலும் பஸ் இருக்கு பஸ்ஸில் போய்ட்டு பஸ்ஸிலே வந்துடலாம் நாங்கள்லாம் பஸ்ஸில் போகிறது கம்மி தான் பட் இருந்தாலும் இந்த ஸ்கீம் அனௌஸ் பண்ணதிலருந்து பஸ்ஸில் போய்ட்ருக்கோம் அது ஒரு நல்ல முன்னேற்றமாக தான் இருக்கு இந்திய போக்குவரத்தில் பட்டு அது அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸில் போகிறதுக்கு நிறைய பிரச்சினையும் ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு பஸ்ஸில் ஓல்டு லேடிஸ் ப்ரெக்னென்ட் லேடிஸ் கிட்ஸை தூக்கிகிட்டு வர்றவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லா இடம் விடுறதில்ல நின்னுகிட்டே தான் அவங்க நின்னுகிட்டே தான் இருக்கணும் உட்கார்றவங்க உட்கார்ந்துகிட்டே தான் இருப்பாங்க கொஞ்சம்கூட மேனரிசம் இல்லாமல் மோதுகிறது ஒரு இடத்துல ஒழுங்காக நிற்காம இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் இல்லை அதெல்லாம் அதில் இன்னும் முன்னேற்றம் தேவை அப்றம் டிரைவர்ஸெல்லாம் ஒழுங்காக பஸ் ஸ்டாப்பில் ஸ்டாப் பண்ணாமல் கொஞ்சம் முன்னாடி போய் ஸ்டாப் பண்ணிடுறாங்க அதுலேருந்து பாஸன்ஜர்ஸ் இறங்கி அவங்க ஊருக்கு நடந்து போக வேண்டியதாக இருக்கு அதெல்லாம் இன்னும் முன்னேற்றம் தேவைன்னு நினைக்கிறேன்